நான் ஓவியப்பள்ளிக்கு எதுவும் செல்லவில்லை நான் பள்ளிப்பருவத்தில் படிக்கும்போது ஆறாம் வகுப்பு நு படிக்கும்பொழுது ஓவியப்போட்டி நடைபெற்றது அதில் ஓவியத்தில் பெண் ஞா பூச்செடிக்கு நீர் ஊற்றுவது போல் வரைந்தேன் அதற்கு எனக்கு முதல் பரியி பரிசு ரு பெற்றக் கிடைத்தது நான் வட்டார அளவிலும் ஓ ஓவியப்போட்டியில் கலந்து கொண்டேன் அதில் இயற்கை காட்சிகளை வரைந்தேன் இயற்கை காட்சிகளை வரைந்து அதற்கும் பரிசு பெற்றேன் ஐ ஆகையால் ஓவியங்களின் நுணுக்கங்களையும் வண்ணங்களில் இரண்டு வண்ணங்களை கலந்து வண்ணங்களை உருவாக்குவது புதிய வண்ணங்களை உருவாக்குவது என்பதைப்பற்றி அறிந்து கொண்டு வருகிறேன்